நான் நிறையா ஃபோட்டோ பிடிப்பேன் நிறைய நிரில் ரீல்ஸ் பண்ணுவேன் நிறைய ஃபோட்டோ ஸ்டேட்டஸில் போடுவேன் இன்ஸ்டாகிராமில் போடுவேன் ஃபேஸ்புக்கில் போடுவேன் இது மூணுத்திலேயுமே நிறையா போடுவேன் நான் ஃபோட்டோங்கலாம் எடுத்து நிறைய போடுவேன் இன்ஸ்டாகிராமில்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தான் நாங்கள் ஒரு குரூப்பே இருக்கோம் இதுமாதிரி ஃபோட்டோ நேச்சுரலாகவே ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இதல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா இதில் அப்லோட் பண்ணால் நிறைய லைக்ஸ் கிடைக்கும் நிறைய லைக்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு அது லைக்ஸ் மூலிமா அமௌண்டு பெரிய அமௌண்டு வரும் இதை வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸாகவே பண்ணிகிட்டுருக்கோம் எங்களுக்கு ரீல்ஸ் பண்ணாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோ எடுக்கல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டுருக்குறோம் அந்த ஸ்டேட்டஸு எல்லாத்துலேயுமே போடுவோம் நாங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும்